மழைக்காலத்தில் குளிர்காலம் வசந்தகாலத்துலலாம் இலையுதிர்காலம் இதில் மூணு காலம் வருது மூணு காலத்தில் எதாவது ஒன்னை நம்ம மாற்ற வேணும் இப்போ மழை காலத்திலன்னா தோட்டத்தில் கொண்டு போறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் எல்லா மழை பேய்ஞ்சி எல்லா தோட்டத்தில் எதாவது வசந்த காலத்திலன்னா குளிர் காலத்திலன்னா வீட்டுலலாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் குளிர் அடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இலையுதிர் காலம்னா மரத்தில் இருக்கிற இலையில்லா கீழே விழுந்து அது புதுசாக துளிர் விட்டு தழையும் அதனால் நாம் போகும்போது சில ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அதாவது மூணு காலம் இருக்குது வசந்த காலம் கோடைக்காலம் குளிர் காலம் அப்படின்னு மூணு காலம் இருக்குது அந்த மூணு காலத்தில் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிக்க வேணும் எதாவது ஒரு மாசம் வரும் வந்துட்டு அதோட எதாவது ஒரு மாற்றம் இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த மாதம் மார்கழி மாதங்கூட இப்பல்லாம் மழை பேயுது அப்போ கார்த்திகை ஐப்பசிதான் மழை பெய்யும்பாங்க இப்போ மார்கழி மாதமே மழை பேயுது அப்டியாப்பட்டது இருக்குது நம்மளுது எல்லாம் கஷ்டமாத்தான் இருக்கும் அதனால் ஜாக்கிரதையாக நம்ம நல்லதாக இருந்துக்க வேணும்